நான் பிறந்தது வரகுபாடுனு ஒரு சின்ன கிராமம் பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த வரகுபாடையில் வந்து என் பேர் வந்து விஜயா நான் வந்து காரைனு பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த பக்கத்து கிராமம் எங்கள் ஸ்கூலில் வந்து அஞ்சாவது வரையும் தான் இருக்குது நான் எங்கள் ஸ்கூலில் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் படித்து முடித்திட்டு ஆறாவது போயிட்டு காரைனு ஒரு கிராமத்தில் சேர்ந்தேன் அந்த காரைனு ஊரில் படித்தேன் ஆறாவதிலேருந்து ஒன்போதாவது வரைக்கும் படித்தேன் ஒன்போதாவது முடித்தேன் பத்தாவது போகும்போது

அதனாலே எனக்கு நான் சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு ஃப்ரெண்ட்டு அன்பரசினு ஒரு ஃப்ரெண்ட்டு அவள் தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்டு என்னோடைய படிப்பை பற்றி ரெண்டு பேரும்தான் ஷேர் பண்ணிக்குவோம் எங்கள் டீச்சர் இருக்காங்க பால்வாடி படிக்கும் போதே ம் சொல்ல மறந்துவிட்டேன் நான் வந்து பால்வாடி படிக்கும் போது என்ன பண்ணேன் சத்துமாவு தருவாங்க உருண்டை பிடிச்சுத் தருவாங்க அந்த சத்துமாவுக்காகவே பால்வாடி படிக்கும் போது ஸ்கூல் போயிடறது சில நாளைக்கு போக பிடிக்காது அப்போ போய் எங்கேயாவுது ஒளிஞ்சுப்போம் எங்கள் டீச்சரெலாம் வந்து வா வா வா ஸ்கூலுக்கு வாம்மா ஸ்கூலுக்கு வாம்மான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுவாங்க அங்கே போய் சாப்பிட்டு பிள்ளைங்களாம் பால் எல்லாம் விளையாட கொடுப்பாங்க அதெல்லாம் வச்சு விளையாடுவோம் விளையாண்டு முடிச்சுட்டு தூங்கிடுவோம் அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது பாட்டெலாம் சொல்லித் தருவாங்க பாட்டெலாம் கேட்டுகிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவெலாம் எங்கள் அப்பாவெலாம் கேட்பாங்க உனக்கு எப்படி பா ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு ஏ பி சி டி சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க எல்லாமே சொல்வதெல்லாம் வந்து ஒப்பிப்பாள் நாம் எனக்கு அஞ்சாவது அஞ்சாவது படிக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஸ்கூலை விட்டு நம்ப வேறு ஸ்கூலுக்கு போகப் போகிறோமே நம்ம ஸ் நம்ம ஊர் ஸ்கூலை விட்டு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் ஒரு நாள் நாலாவது படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்ஸிடெண்ட் ஆயிடுச்சு அந்த விஷயத்த கேட்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலை எங்கள் அப்பாவோடய இறுதி சடங்கை தான் செஞ்சோம் அதெல்லாம் முடிச்சு கிடிச்சு க காரையில் போயிட்டு ஆறாவது சேரும் போது நடந்தே போவோம் எனக்கு சைக்கிள் கூட ஓட்டத் தெரியாது எங்கள் அண்ணனுக்கு ஓட்டுவாங்க எங்கள் அண்ணன் கூட நான் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லும் போது எங்கள் அண்ணன் நீ கீழே விளுந்துடுவே நீ உட்காராத உட்காராதன்னு சொல்லுவாங்க என்னால் பேக்கு கூட தூக்கிகிட்டு போக முடியாது பேகு புக்கும் வெயிட்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு படிப்பேன் படிச்சுட்டுருக்கும் போது ஸ்கூலில் பீட்டி பீரியடுன்னு ஒரு வரும் அந்த பீட்டி பீரியடு நல்லா விளையாடுவோம் கபடி கொக்கோ எல்லாம் நல்லா விளையாடுவோம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போதே பெல் அடிச்சுடும் ஏன்டா பெல் அடிக்குது அப்படின்னு யோசிப்போம் சாப்பாட்டு பெல் அடிப்பாங்க அப்போ சாப்பாடு போடுவாங்க ஒரு மரத்துக்கு மரம் இருக்கும் ஸ்கூல்னாவே மரத்தை சுற்றி நெழலா இருக்கும் அந்த நெழலில்தான் உக்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போவோம் கிளாஸுக்கு போயிட்டு வரும் போது எங்களுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் அங்கே இருந்து நடந்தே வரணும் நான் வந்து நடந்தே வரும் போது செடிங்களாம் இருக்கும் காட்டு காட்டுப் பாதையில் தான் நடந்து வரணும் அந்த செடிங்களெல்லாம் காய் சின்ன சின்ன சாப்பிடற மாதிரி காய்கள் பழங்கள் எல்லாமே இருக்கும் அதை எல்லாத்தையுமே பறிச்சிட்டே போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போவோம் அப்புறமேட்டுக்கு வரும் போதும் அப்படி தான் சாப்பிட்டுட்டே வருவோம் எங்களுக்கு பொழுது போவதே தெரியாது நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்ரு காலைல போகும் போது அஞ்சு கிலோமீட்ரு வரும் போது அஞ்சு கிலோமீட்டரு ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டரு நடப்போம் ஆனால் மழை வரும் வாய்க்கால்லெலாம் தண்ணி ஓடும் மழை வரும் போதெலாம் கஷ்டமாக இருக்கும் ஏன்டா மழை பெய்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் தான் ஒருத்தரோடு ஒருத்தர் கையை கோர்த்து கரையை தாண்டணும் அந்த வாய்க்காலில் தண்ணி போகிற கரையை தாண்டணும் தண்ணி இழுக்கும் அந்த தண்ணி இழுக்கும் போதே கையை ஒவ்வொருத்தராக பிடிச்சி போவோம் ஸ்கூலெலாம் போகும் போது நனஞ்சிடோம்னா குளுரும் ஃபேன் ஓடும் அந்த ஃபேன் காற்றுல குளுரும் எங்கள் நான் நனஞ்சி இருக்கிறத பார்த்தாவே கொஞ்சம் நேரம் போய் வெயிலில் நின்றுட்டு வாங்கம்மா அப்படின்னு டீச்சர் சாரெலாம் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸெலாம் வைப்பாங்க ஸ்கூலில் அந்த ஸ்போர்ட்ஸெலாம் விளையாட்றதுக்கு வெளியூருக்கெலாம் போவோம் வெளியூர் பெரா பெரம்பலூர் அது மாதிரிலாம் போய் ஸ்போர்ட்ஸெலாம் போயிட்டு விளையாடுவோம் சர்ட்டிஃபிக்கேட்டு கொடுப்பாங்க மெடல் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் நான் எல்லோருமே போவோம் எல்லோருமே போயிட்டு விளையாடுவோம் அதுக்கப்புறம் மேரேஜுன்னு ஒன்று நடந்துச்சு கல்யாணம்னு ஒன்று அந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ப ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு காட்டுக்குப் போவோம் வீட்டுக்கு வருவோம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பையன் காலேஜு படிக்கிறான் பொண்ணு ஒன்போதாவது படிக்குது அது ரொம்ப கஷ்டம்தான் குடும்பத்தில் பையனை ஸ்கூல் கிளப்பிவுட்டு பொண்ணுக்கு ஸ்கூல் கிளப்பிவுட்டு களை வெட்டப் போவோம் காடு காடு காடு காடு கா பயிர் விவசாயம் வைப்போம் அந்த விவசாயம் வைக்கும் போது காட்டுக்குப் போவோம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் களை வெட்டப் போனாலும் சோளம் உடைக்கப் போனாலும் நாலஞ்சு பேர் சேர்ந்து போவோம் வீட்டுக்கு வந்தால் பாத்திரம் விளக்கவும் சமைக்கவும் இதுக்கே சரியாக போயிடும் அதனாலே எங்கள் வீட்டுக்காரரும் விவசாயம் தான் கூலி வேலைக்கு தான் போவார் அவர் போயிட்டு வந்தால் துணி தொவைச்சிட்டு குளிச்சிட்டு சுடு தண்ணி வச்சுக் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு தூங்க போட்டு நாங்களும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தூங்கணும் அது மாரி பள்ளிக்கூடத்து வாழ்க்க வேறு வீட் கணவன் வீட்டுக்கு வந்து வேறு வாழ்க்க ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரரும் ஃபாரின் போனார் அவர் போனப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறது ஒரு விஷேசத்துக்கெலாம் போணும்னாக்க பஸ்ஸு பிடிச்சி போகணும் வ ஹஸ்பண்ட் இருந்தாருன்னால் பைக்கில் அழைச்சிட்டு போயிடுவாரு அதனாலே சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்தால் ஒரு வேலை செய்யலாம் மாடு வச்சு மாடு இருக்குது அந்த மாட்டுக்கு சாணி அள்ளவும் பால் கறக்கவும் இதுக்கே நேரம் சரியாக போயிடும் ஆடு வச்சுட்டு ஆடு மேய்க்க போகணும் ஆடு மேய்க்க போகிற தவலைலாம் கூட ஆடு மேய்கிறவங்களும் எல்லாம் சேர்ந்து மேய்ப்போம் என் ஆட்டை நீ ஓட்டு உன் ஆட்டை நான் ஓட்டுகிறேன்னு சொல்லி நல்லா மேய்ப்போம் எனக்கு மாமியார் ஒருத்தவங்கள் மாமனார் ஒருத்தவங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு சமைச்சுத் தரவும் பாத்திரம் விளக்கவும் இதுக்கு அவங்களையும் நான் தான் பார்த்துக்குவேன்